ஹலோ சார் வணக்கம் சார் ப்ரின்ஸிபல் சாருங்களா சார் ஒன்றுல்ல சார் நான் இங்கே படிச்ச ஸ்டூடண்ட்டு இப்போ தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாஸ்டு அவுட்டானேன் இப்போ டிகிரி சர்ட்டிஃபிக்கேட்டு கொடுத்தீங்க அதில் வந்து ஆமாம் அது வந்து அதில் ஒரு ஷ்யூ ஒரு இஷ்யூ இருக்கு சார் ஒரு நேமு ஸ்பெல்லு வந்து சேஞ்சாயிருக்கு நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சேன் ரெண்டு ஸ்பெல்லு இது ஸ்பெல்லிங் வந்து மாதிரி போட்டுருக்காங்க ஏன்னா டென்த்து ஆ டென்த்து டுவெல்த்து சர்ட்டிஃபிக்கேட்டில் ஒரே மாதிரி இருக்கு ஏன்னா டிகிரி சர்ட்டிஃபிக்கேட்டில் வேறமாதிரி இருந்தால் எனக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரும் என் பேர் வந்து சஞ்சய்னு சொன்னேன் ஆமாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாஸ்டு அவுட்டு ஹெச்ஓடி நேம் வந்து ராமலிங்கம் சார் அவங்களை கான்டக்ட் பண்ணதுக்கு வந்து அவங்களை கான்டக்ட் பண்ணதுக்கு வந்து நீ நாங்கள் அதை எதுவும் சொல்ல முடியாது நீங்கள் வந்து டேரக்ட்டாக ப்ரின்ஸிபல்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பர் உங்கள் நம்பரை கொடுத்தாங்க ஏன்னா வந்து அந்த டிகிரி அந்த க சர்ட்டிஃபிக்கேட்டெல்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு ஆமாம் சார் ம் எல்லாம் வாங்கிட்டு பாஸ்டு அவுட்டாயிட்டேன் ஆனால் அப்போயே நான் கேட்டதுக்கு வந்துவிட்டு இதொன்னும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து எழுதி கொடுத்து மாற்றிக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அது ம் சரி சார் ஆ சரி சார் சரி சார் ஓகே சார் ஓகே சார் ம் அதான் சொன்னாங்க அதான் சாரு அதான் ஹெச்ஓடி சார்கிட்ட கேட்டதுக்கு வந்து அதான் சொன்னாங்க இதுமாதிரிலாம் புரோஸீஜர் இருக்கு ஆனால் நீ அதை வந்து ப்ரின்ஸிபல் சார்கிட்ட தான் சொல்லணும் அவங்கள்கிட்ட தான் ரிக்குவஸ்ட் பண்ணனும் ஆ ஓகே சார் ஓகே சார் அதனால் தான் ஏன்னா எனக்கு ஓகே சார் ஏன்னா எனக்கு இது வந்து வேலைக்கு ஜாப் போன இடத்துல இதை ஒரு மிஸ்டேக்காக பார்த்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க அதனால் ஓகே சார் ஓகே சார் அந்த டீட்டெயிலுக்காக தான் சார் கால் பண்னேன் தொந்தரவு பண்ணியிருந்தா சாரி எதுவும் நினச்சிக்காதீங்க ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்